எங்கள் வீட்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா பண்ணை விலங்குகள் வந்து நிறையா இருக்குது அது என்னென்னனால் பிராய்லர் கோழின்னு தனியாக இருக்குது அதுக்கப்புறம் மாடு ஆடு நாட்டு கோழின்னு தனியாக இருக்குது இப்போ மாடை வச்சு எப்படி நாங்கள் காசு சம்பாதிக்கிறோன்னா ரெண்டு மாடு வச்சுருக்கோம் அதில் வந்து ஒரு மாட்டுக்கு வந்து காலையில் சாய்ந்திரம் வந்து அஞ்சு லிட்ரு அஞ்சு லிட்ரு கறப்போம் அப்போ ரெண்டு மாட்டுக்கு வந்து ஒரு நாளுக்கு வந்து இருபது லிட்ரு கறப்போம் அதுவந்து டெய்லியும் கொண்டு போய் வந்து பால் பண்ணையில் வந்து ஊற்றிட்டு வந்துருவோம் அப்போ வந்து மாதா மாதம் அதுக்கு தேவையான பால் பணம் வந்து எங்களுக்கு கிடச்சிரும் அதுக்கப்புறம் நாட்டு கோழியில எப்படி காசு சம்பாதிக்கிறோன்னா இப்போ நாட்டு கோழிக்கின்னு வந்து தனியாக நாங்கள் வந்து உணவு வந்து போட மாட்டோம் அது வந்து காட்டுக்குள்ளே போய்விட்டு நான் அந்த தானியங்களெல்லாம் இருக்கும் இல்லைங்களா அதை வந்து தான் பொறுக்கி சாப்பிட்டு வளரும் அதுக்கப்புறம் வந்து நைட்டு தேவைன்னால் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அரிசி போடுவோம் அதையும் சாப்பிட்டுக்கும் அதுக்கப்புறம் வந்து ஆடு வளர்த்துறோம் அந்த ஆடு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் கொண்டு போய் காட்டில் கட்டிடுவோம் அது வந்து அந்த புல் அதெல்லாம் சாப்பிடும் அதுப்போக நாங்கள் தீனி வேணுன்னால் போடுவோம் அதில் வந்து எப்படி காசு சம்பாதிக்கிறோன்னா ஆடு வந்து பெருசாகிருச்சினா வந்து நாங்கள் வந்து விற்றுருவோம் இப்போ வந்து கசாப்பு கடைக்கு அந்தமாதிரி விற்றுருவோம் அப்புறம் பிராய்லர் கோழின்னு பார்த்தா அது வந்து ஒரு மாதத்துல வந்து நாற்பத்தஞ்சி நாள் வளரணும் வளர்க்கணும் அது அதை வந்து ஒரு ஐம்பது கோழி ஆயிரம் கோழி மாதிரி கொண்டு வந்து விட்டுருவாங்க கோழி குஞ்சில் கொண்டு வந்து விட்டுருவாங்க விட்டதுக்கப்புறம் வந்து நாங்கள் அதுக்கு தேவையான தீனிகளும் கொடுத்துருவாங்க அந்த தீனிங்களெல்லாம் போட்டு நாற்பத்தஞ்சி நாள் வளர்ந்ததுக்கப்பறம் நாங்கள் வந்து மொத்தமாக வந்து விற்றுருவோம் கிலோ கணக்கில் விற்றுருவோம் அவ்வளோதான்